எங்கள் பையனுக்கு நாங்கள் ரெண்டு நாளைக்கு வெளியில் போகிறோங்க மிஸ் எங்களுக்கு ரெண்டு நாள் லீவு வேணும் நாளைக்கு அடுத்த நாளைக்கு லீவ் வேணும் மிஸ் ராஜ்குமார் ஆமாங்க மிஸ் இல்லை மிஸ் இந்த ஒரு முறை மட்டும் மிஸ்ஸா எமர்ஜென்சி மிஸ் காது குத்துறதுக்கு மிஸ் காது குத்துறதுக்கு மிஸ் காது குத்துறதுக்கு போகிறோம் முக்கியமான ஃபங்க்ஷன் மிஸ் இந்த ஒரு முறை மட்டும் மிஸ் இல்லை மிஸ் இன் இன்றைக்கி நைட்டுக்கு படிக்க வைக்கிறேன் மிஸ் உட்கார வச்சி நான் படிக்க வச்சிடுறேன் மிஸ் ட்ரை பண்ணுறேன் மிஸ் நான் ட்ரை பண்ணுறேன் மிஸ் படிப்பும் வந்து முக்கியம் தான் மிஸ் படிப்பும் முக்கியம் தான் மிஸ் புரியிது மிஸ் அவனை விட்டுட்டு போனால் அவன் இருக்க மாட்டன் மிஸ் அதுக்காக தான் மிஸ் வேறே யாரும் இல்லைங்க மிஸ் தோ இந்த ஒரே ஒரு முறை மிஸ் இந்த ஒரே ஒரு முறை மிஸ் ஒரே ஒரு முறை மிஸ் சரி மிஸ் சரி மிஸ் சரி மிஸ் ஆ சரி சரி மிஸ் சரி மிஸ் தேங்க்யூ மிஸ்